என்னுடைய டேட் ஆப் பர்த்து முப்பத்து ஒன்று ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்று என்னுடைய மனைவியினுடைய டேட் ஆப் பர்த்து அஞ்சு ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது என்னுடைய மகள் பானு பிரியாவினுடைய டேட் ஆப் பர்த்து முப்பத்து ஒன்று பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒம்பது

என்னுடைய இன்னொரு மகளினுடைய பெயர் சண்முகப்பிரியா அஞ்சு ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு மகன் பிரகாஷ் பதினாலு ஒம்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நாலு